எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடூர் கிரா மாடூர் பக்கத்தில் எங்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பக்கம் எங்களுக்கு மாடூர் இருக்குது மாடூருக்கு பக்கத்தில் தியாக துருவம் இருக்குது அங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து பஸ்ஸு வசதி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து நிறுத்துவாங்க இப்பெலாம் அதிகம் பஸ்ஸு எதுவும் பிரைவேட் பஸ் எதுவும் நிறுத்தமாட்டாங்க டவுன் பஸ்ஸு ஒரு சில பஸ் தான் நிறுத்துவாங்க முன்னெல்லாம் ஆட்டோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில் கலர்ஸ்சில் கொண்டு போய் விடுவாங்க இப்பெலாம் பார்த்தீங்கன்னா இருபதுருபா ஆட்டோவுக்கு மாடூர் கள்ளக்குறிச்சி போகிற போகிறதுக்கு இருபதுருபா போய்விட்டு வரதுக்கு இப்போ நமக்கு போனோம்னாக்கால் அப்புறம் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா க இந்த வெளியில் பஸ் ஸ்டாண்ட்டில் விற்கிறது வந்துட்டு சமோசா விற்பாங்க வடை விற்பாங்க பனங்கிழங்கு விற்பாங்க கடல விற்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோன் பப்டி விற்பாங்க பாப்கார்ன் விற்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயோ வெயிலே அடித்தாலும் மழை வந்தாலும் அது வந்து அவங்களோட தொழில் அது வந்து ஒரு வியாபாரம் அது விற்காம வீட்டுக்கு போய்விட்டாலும் நஷ்டஈடு ஆகிடும் அப்படி இருந்து மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பார்த்துட்டு அதை அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டுதான் போவாங்க கள்ளக்குறிச்சி போனோம்னாக்கால் அப்புறம் அது தேவைப்பட்டா நம்ம வாங்கிறோம் தேவையில்லனா நம்ம அதை வாங்கிறதில்ல போய்விட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நங் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஆட்டோ தான் பெரும்பாலும் பஸ்ஸு வந்துவிட்டு நம்ம நினைச்ச நேரத்துக்கு பஸ்ஸு கிடைக்காது அதே மாதிரி ஒரு சில பஸ்ஸு வந்தாலும் நிறுத்தவும் மாட்டாங்க அப்போ நாங்கள் பெரும்பாலும் ஆட்டோ தான் ஆட்டோ அப்படி இல்லைனா பைக்கு இருக்கிறவங்க போய்விடுவாங்க முன்னே பார்த்துக்கிட்டு அப்புறமா ட்ரெயினெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துவிட்டு கள்ளக்குறிச்சி ம கள்ளக்குறிச்சியில் எங்களுக்கு ட்ரெயினே இல்லை ரயில்வே ஸ்டேஷனே இல்லை முன்னே வந்து பஸ் ஸ்டாண்ட்டெல்லாம் சின்னதாக இருந்துச்சு இப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பெருசாக இருக்கும் ரொம்பவே பெருசாக இருக்கும் இப்பெலாம் பஸ் ஸ்டாண்டு பஸ் வசதி பஸ்ஸெல்லாம் ரொம்ப பெ அது ஒன்றும் பிரச்சின இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ட்ரெயின் வேணும்னாக்கால் நாங்கள் ட்ரெயினுக்கு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிணா போனால் நாங்கள் சின்ன சேலம் போகணும் அப்படி இல்லைனா திருக்கோலூர் போகணும் திருக்கோலூர் உளுந்தூர்பேட்டை இங்கே போனால் மட்டும் எங்களுக்கு ட்ரெயின் ஏற முடியும் ப சேலம் விழுப்புரம் இந்த பக்கம் போனோம்னால் இங்கே பக்கத்தில் வேணால் சின்ன சேலம் போனால் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அதை விட்டாக்கால் திருக்கோலூர் ட்ரெயின் வேணும்னால் நான் அங்கே தான் போவேன் ஆனால் எங்க கள்ளக்குறிச்சிக்கு இன்னும் ட்ரெயினு இன்னும் வர்லை ஆனால் அது எப்போ வரும்னு தெரியல ஆனால் முக்கியமாக எங்களுக்கு வந்துவிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் தான் எங்களுக்கு கம்மியாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பெருசாக இருக்குது எங்கள் ஊ இதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் பெருசானால் ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்ததுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப